எங்கூர்ல வந்து சின்னதாக ஒரு கட்டிடம் இருந்துது அந்த இடத்த வந்து சாவடினு சொல்லுவாங்கள் அந்த கட்டடம் சும்மா வெள்ளை பெயிண்டு பூசி சும்மா இருந்தது அது வந்து எங்கூர்ல பொங்கல் அப்போல்லாம் நாங்கள் போட்டி நிறையா வைப்பாங்க அப்போ வைக்கிறப்ப சரி இந்த சுவுரு சும்மா தான் இருக்குது இதை வச்சி நம்ம ஒரு ஓவியப் போட்டி வைக்கிலாம் நிறைய பேரை ஒரு ஒரு பேப்பர்ல ரஃப்பாக ஓவியம் வரைய வச்சி யார் ஓவியம் நல்லாருக்கோ அதை வச்சி நம்ம அந்த செவுத்தில் பெயிண்டிங் பண்ண வைக்கிலாம் அப்படின்னு சொன்னாங்கள் சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் போய் கலந்துக்கலாம்னு போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிறப்போ அந்த ரஃப் பேப்பர்ல வரைகிறப்போ கொஞ்சம் நல்லா வரைஞ்சி வரைஞ்சதனால என்னையை சரி அந்த சுவுத்துல நீ வரைகிற அளவுக்கு வந்துட்ட நீ அந்த சுவுத்துல வரை அப்படின்னு சொன்னாங்கள் நானும் ஃபஸ்ட்டு ரஃப்பாக இருக்கதனால ஒரு சாப்பீஸ் எடுத்து வரைஞ்சேன் கொஞ்சம் கொஞ்ச இடத்துல தப்பாக எனக்கே தோணுச்சு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒருமாதிரி இருந்ததுன்னு அந்த இடத்த திருத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட நண்பர்களை கூப்ட்டு பெயிண்ட் அடிக்க வச்சேன் பெயிண்ட் அடிக்க வச்சொன்னவே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடமே பார்க்க சூப்பராக இருந்தது அந்த கட்டிடம் அது என்னோட மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது இதனால கொஞ்சம் நம்ம வெளியே போற இடத்தெல்லாம் இந்த பையன் தான் இந்த இடத்த இப்படி அழகாக பெயிண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது கொஞ்சம் மறக்க முடியாததாக இருக்கும்